நம்மளோடய நாடு எவ்வளவு தான் அறிவியல் ரீதியாக வளர்ச்சி அடைஞ்சாலுமே இன்னமும் இந்த ஊரு சைட்லெல்லாம் மூட நம்பிக்கைகள் நிறையவே இருக்குது அந்த மாதிரி சில மூட நம்பிக்கைகள் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சிலர் ஏதாச்சும் ஒரு நல்ல காரியத்துக்கு வெளியில் கிளம்புறாங்க அப்படிங்கும்போது சகுனம் பார்ப்பாங்க இப்போ நம்ம ஒருத்தங்க வெளிலே போகிறாங்கன்னா இன்னொருத்தங்க எதிர்த்தாப்புல வந்தாங்கன்னால் அவங்க வந்து அழகாக இருக்கணும் பொட்டு பூ வெச்சுருக்கணும் அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க அதே விதவைகள் இல்லை கல்யாணம் ஆகாதவங்க இல்லை வேறு யாராவது வந்தாங்கன்னா சகுனம் சரி இல்லை அப்படின் சொல்லி அவங்களோட மனசு கஷ்டப்படுற மாதிரி அவங்களுக்கு முன்னாடியே கூட சொல்லுவாங்க அதெலாம் ரொம்ப தப்பு ஒருத்தங்களை பாத்துட்டு போனா அந்த காரியம் நடந்துருமா ஒருத்தங்க சரி இல்லை அப்டின்னா அவங்கள பார்த்துட்டு போனால் அந்த காரியம் சரியா நடக்காதா இதெல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அதுக்கப்புறோம் இன்னொன்றும் ஏதாச்சும் காரியத்துக்கு வெளில கிளம்புறோங்கும்போது எங்கேயாச்சும் இடிச்சுக்கிட்டோம் இல்லை அடிபட்டுட்டு அப்படின்னா உட்க்காந்து தண்ணீர் குடிச்சுட்டு போங்க அப்படின் சொல்லுவாங்க அதில் தவறு எதுவும் கிடையாது நம்மளோடய மனது கொஞ்சம் பதட்டமாக இருக்கும் அந்த நேரத்தில் உட்க்காந்து கொஞ்சம் நம்ம மனசை நிம்மதிபடுத்திட்டு தண்ணீர் குடிச்சுட்டு போனால் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு அறிவியல் ரீதியாக ஒரு காரணம் இருக்குது ஆனால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க சகுனம் சரி இல்லை அதனால் உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை அப்புறோம் வீட்டுக்குள்ளே நகம் வெட்ட கூடாதுனும் சொல்லுவாங்க நம்ம நகத்த வெட்டுறோம் அப்படின்னா அது வந்து சிறி சின்னதாக இருக்குமா அது வீட்டுக்குள்ளே வெட்டும்போது கீழே எங்கேயாச்சும் பட்டுட்டு அப்படின்னா நம்ம நடக்கும்போது காலில் குத்தும் இல்லை குழந்தைகள் இருந்தாங்கன்னால் அவங்களுக்கு இது ஆபத்தாக இருக்கும் அதனால வீட்டுக்குள்ளே நகம் வெட்டக்கூடாதுனு சொல்லுவாங்க ஆனால் எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளே நகம் வெட்டினா தருத்திரியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் எல்லோரும் ஒரு விஷயத்த ஒரு அறிவியல் ரீதியாக ஒரு காரணத்துக்காக நம்மளோட முன்னோர்கள் சொல்லி வெச்சுருக்காங்க ஆனால் அது காலப்போக்கில் அது வேறு மாதிரியாக மாறி வந்திருக்கு இரவு நேரங்களில் தலை சீவக்கூடாதுனு சொல்லுவாங்க இரவு நேரங்களில் ஏன் தலை சீவக்கூடாது முடி கீழே கொட்டினா அது தருத்திரியோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு ஒன்றுமே கிடையாது இரவு நேரங்களில் நம்ம தலை சீவினா முடி கொட்டும் எப்போ தலை சீவினாலுமே முடி கொட்டும்தான் அந்த முடி இரவு நேரங்களில் கொட்டும்போது நமக்கு கண்ணுக்கு தெரியாது நம்ம சாப்பாட்டில் சேர்த்து சா உள்ளே போயிடும் இல்லை எங்கேயாச்சும் விழுந்துடும் நமக்கு தெரியாது அதே காலை நேரங்களில் தான் நமக்கு முடியை தெரியும் நம்ம எடுத்து அதை அப்புறபடுத்திடலாம் அதனால் சொல்லி வைச்சது நம்ம எல்லோருமே தப் தவறாக நிறைய கருத்துக்களை புரிஞ்சு வைச்சிருக்கோம் அந்த மாதிரி நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்குது அது எல்லாத்தையும் ஒரு காரணத்துக்காக சொல்லியிருக்காங்களா அது தெரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டு இதெலாம் சிலர் மனசு கஷ்டப்படுற மாதிரி எதையுமே செய்யக்கூடாது